டிஜிட்டல் முறையில் ஓவியம் தீட்டுறதுன்றது இப்போது கரண்ட்ல நல்ல ட்ரெண்டிங்காகதான் இருக்குது இப்போ இருக்கிற டூல் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறாங்க அந்த இது எனக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்குது பட்டு அதை நான் யூஸ் பண்ணினது இல்லை அதை பற்றி ஒரு ஸ்கில்ஸ் வந்து எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு பிடிச்சது மோஸ்ட்லி என்னென்னா டிஜிட்டல் ஓ பெயிண்டிங்கை விட அதாவது டிஜிட்டல் ஓவியத்தை விட நம்மளோட பாரம்பரிய ஓவியம் க கைகளால் வரைகிற ஓவியங்கள்தான் எனக்கு பிடிக்கும் இப்போ என்னென்னா கைகளால் வரைகிற பெயிண்டிங்ல நம்ம எண்ண ஓட்டங்களை வந்துட்டு அழகா வெளிப்படுத்தலாம் அதில் வளைவுகளோ இந்தமாதிரி ஒரு வளைவுகள் வரணும் அப்படின்றப்போ நம்மளால் ஈஸியாக நம்ம கையால் கொண்டு வர முடியும் இதே இதுவும் டிஜிட்டல்லோட இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல கருவிகள்ல சின்ன சின்ன டூல்ஸ் வச்சிருப்பாங்க ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்கள் இந்தமாதிரி கேர்வ் இருக்கும் இந்தமாதிரி கேர்வ் வச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் அந்த ஒரு எ நமக்கு இப்போ என்னென்னா ஒரு கேர்வு த்ரீ சிக்ஸ்ட்டி சிக்ஸ் டிகிரி வரைக்கும் வரணும் அப்படின்றமாரி நம்ம வைக்கணும்னு நினச்சோன்னா அந்தமாதிரி எக்ஸாட்டாக டிஜிட்டல்ல கொண்டு வர முடியாது ஆனால் நம்ம கைகளால் வரையும்போது நம்ம எண்ணம் ஓட்டத்தில் இப்படிதான் இந்த இடத்துலதான் இருக்கும் இந்த இடத்துலதான் அந்த வளைவு வரணுன்றத அக்யூரேட்டாக நம்ம கைகளால் அதாவது பாரம்பரிய ஓவியத்தில் வந்து பண்ண முடியும் இதே இது டிஜிட்டல்ல பண்ண முடியும் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதைதான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்போ என்னென்னா நம்ம ஒரு வண்ணம் வைக்கிறோம் அதாவது ஒரு வெங்காயத்தாள் கலர் அந்தமாதிரி எதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கலர் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னா இதே இது நம்மளால் அதை வந்து கைகளாலையே ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கலரை ஆட் பண்ணால் புதுசாக ஒரு கலர் கிடைச்சிரும் அந்த கலரை கூட நம்ம ஆட் பண்ணலாம் இதே இது டிஜிட்டல் பெயிண்ட்டிங்ல என்ன ஆகும்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோதான் அப்படின்றமாரி லிமிட்டடாக இருக்கும் அது போக அதில் வந்துட்டு அக்யூரேட்டாக ஃபைண்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதில் வந்து டிஜிட்டல் ஓ ஓவியன்றது கொஞ்சம் ட்ராபேக்காக தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய ஓவியம் வந்து நல்லா கொஞ்சம் ஓகே நமக்கு ஏற்றமாரி ஃப்ளெக்ஸிபிளாக நம்மளால் எரைஸ் பண் இதுலேயும் எரைஸ் பண்ணலாம் அதுலேயும் எரைஸ் பண்ணலாம் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் என்னென்ன நம்ம ஒரு ஆனால் பாரம்பரிய ஓவியத்தில் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ ஒரு ட்ரெஸ்லையோ இல்லை பேப்பர்லையோ எதிலையோ பண்ணுறோன்னா நம்ம அந்தமாதிரி அழிச்சு பேப்பர்ல பண்ணுறோம் பேப்பர்ல பண்ணால் அழிச்சிக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அழிக்க பட்டிருக்குன்ற அச்சும் தடமும் அதில் தெரியும் இதே இது டிஜிட்டல்ல அந்தமாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியாது ஈஸியாக நம்மளால் பண்ணிக்கிட்டு அதை ஈஸியாக ப்ரிண்ட்டவுட்டும் எடுத்துக்கலாம் ஸோ வந்துட்டு இதில் ஒரு சின்ன சின்ன இருக்குது எ எப்படிதான் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ப பாரம்பரிய ஓவியன்றது நம்மளுடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிறமாதிரி கொண்டு வருன்றது என்னோடய அபிப்பிராயமாக தெரிகிறது